பே இந்த மாதிரி வந்து எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா த நகரத்துக்கு ஒரு இருபது கிலோ மீட்டர் இருக்கும் அங்கே இருந்து நாங்கள் வீட்டிலேருந்து அந்த நகர்ப்புறத்துக்கு போனால் மற்ற பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்தில் கிடைக்கிறதனால அங்ககே போய் ஏதாவது பச்சை வாங்கிட்டு வரத்துக்காக செல்றோம்னால் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து குண்டு குழியுமாகவும் பள்ளங்கள் அதிகமாகவும் அந்த ரோட்ல காணப்படுகிறது ஆனால் வாகனத்தில் போகும்போது விபத்துக்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப மெதுவாக செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போனோம்னால் அங்கே ட்ராஃபிக் போக்குவரத்து நெரிசல் மிகவும் அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு கனரக வாகனங்கள் மற்ற வண்டியெல்லாமே ஒரே பாதையில் போய் வர அணி வகுத்து செல்கிறனால ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள பார்த்திங்கன்னா மிக அதிகமான போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுது இதை சமாளித்து நம்ம உள்ளே போனாலும் அங்கே பார்க்கிங் வண்டியை நிறுத்தக்கூடிய இடங்கள் மிகவும் குறைவா ரோட்டு ஓரங்கள்ல மிகவும் குறைவாக இருக்குது அந்த ரோட்ட ஒட்டியே கட்டிடங்கள் கட்டப்படுவதனால வந்து மிகவும் இடைஞ்சலாகவும் தொந்தரவாகவும் இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள போய் அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புறத்லேருந்து வெளியே வரதனால வந்து இந்த அடிப்படையாக இந்த கார் பார்க்கிங் டூ வீலர் நிறுத்துகிறதுக்கான வசதிகள் ஏற்படுத்தி தந்தாங்கன்னால் நல்லாயிருக்கும்